எங்கள் மதம் வந்து இந்து மதம் இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்பாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் போதிக்கிறோம் அதே கிறிஸ்டின் மதத்துக்கு போனால் அதையும் பண்ணுறாங்க அதனாலே எங்களுக்கு பிரச்சின கிடையாது எங்களோடய நடைமுறப்படுத்தப்பட்றது என்னான்னு கேட்டிங்கனால் சமூக சேவைக்கு என்னென்ன தேவைப்படுது ஒரு ஊர் இருக்கா அதில் ஒரு ஐம்பது தென்னை இல்லை ஒரு நூறு தென்னை மரக்கன்று வைக்கிறது அதில் வச்சுட்டு அது பராமரிக்கிறதுக்கான செலவு ஒருத்தவங்க தண்ணி ஊற்றுறாங்கனா அதை மெனக்கட்டு ஊற்றிதான் ஆகணும் அவங்களுக்கு உள்ள செலவு எல்லோருமே ஃப்ரீயாக பண்ணமாட்டாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணுறதுனு கேட்டிங்கன்னால் எங்களோடய மதத்திலிருந்து சரி நீங்கள் அதை செய்யுங்க நாடு நல்லா இருக்கணுன்ட்டு நாங்கள் சொல்கிறோம் அந்தமாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமூக சேவைகள் அடுத்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஒரு இடத்துல போகிறோம் ஒரு ரோடு கொஞ்சோன்டு குண்டும் குழியுமா இருக்குன்னால் அதையும் சரி பண்ணிக் கொடுப்போம் அதை சரி பண்ணிக் கொடுக்கிறதுக்கு அதுக்குள்ள லேபர் சார்ஜ்ஜும் நாங்கள் கொடுத்துருவோம்